தமில்நாட்டில் ஊடகங்கள் பின்பற்றும் முக்கியமான செய்தி என்னனா அரசியல் செய்திகள் அரசியல் சார்ந்த செய்திகள் கல்வி கல்வி ஊடகம் கல்வி கூடங்கள் சார்ந்த செய்திகள் அதுக்கு அப்புறோம் வந்து தினமும் நடக்கிற கொலை கொள்ளை அதுக்கு அப்புறோம் வந்து நல்ல விஷயம் பாராட்டு என்னென்ன என்னென்ன விருதுகள் கிடைச்சிருக்கு யார் யாருக்கு என்னென்ன என்ன கிடைச்சிருக்கு இன்னக்கு இன்னக்கு என்ன நடந்துருக்கு இன்னக்கு இன்னக்கு என்ன நிகழ்வுகள் எல்லாம் இருந்துருக்கு அப்படிங்குறத பற்றி தான் பெரும்பாலும் ஊடகங்கள் வந்து செய்திகளாக பரப்புறாங்க அதை முக்கியமாக வந்து அரசியல் தலைவர்களை பற்றியும் சினிமா துறை பற்றியும் புது க கட்சி வந்து என்ன செய்யுது எதிர்க்கட்சி அதுக்கு என்ன பதில் சொல்லுது ஆளும் கட்சியை என்ன தப்பு பண்ணிருக்காங்க அதை வந்து ஒரு மறைமுகமாக சுட்டிக்காற்றாங்க எதிர்க்கட்சி அதுக்கு என்ன கருத்து தெரிவிக்கிது அப்படிங்குறத சொல்லுறாங்க அதுக்கு அப்புறோம் வந்து இன்னக்கு எங்கே கொள்ள நடந்துருக்கு அதுக்கு அப்பறோம் இன்னக்கு யார் யாருக்கு என்ன பெரிய பெரிய விஷயங்கள் என்ன ஆயிருக்கு அன்றாட வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள எல்லாருக்கும் தெரிவிக்கிறதே இந்த ஊடகங்கள் தான் இது வந்து எல்லா நல்லாருக்கு எல்லாருக்கும் நல்லதை பற்றியும் சொல்லுறாங்க அன்னக்கு நடக்கிற தப்புக்களை பற்றியும் சொல்லுறாங்க இதன் மூலமாக வந்து எல்லாரும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு ஊடகங்கள் வந்து ஒரு நல்ல உதவி உ உதவி பண்ணுது